அது எனக்கு பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டியில் பயணம் பண்ணிருக்கேன் சைக்கிளில் போயிருக்கேன் டிவிஎஸ் ஃபிப்ட்டியில போயிருக்கேன் பைக்கில போயிருக்கேன் ஆட்டோவில போயிருக்கேன் ஷேர் ஆட்டோவில போயிருக்கேன் காரில் போயிருக்கேன் ரயிலில் போயிருக்கேன் பஸ்ஸில் போயிருக்கோம் அதாவது நாங்க குடும்பத்தோட பஸ்ஸில் சுற்றுலா த போயிருக்கோம் கோயில் குளம் சுற்றுலாத்தலங்கள்லாம் சென்று பார்த்துருக்குறோம் அதாவது நான் வந்து எல்லாத்தையும் என்னுடைய கவலை எல்லாம் மறந்து என்னோடைய வேலை எல்லாம் விட்டுவிட்டு குடும்பத்தோட போய் சுற்றுலாத்தலங்கள்லாம் சா பார்த்துட்டு பார்க்கும்போது எல்லாத்தையும் மறந்து நான் சந்தோஷமாக இருங்தேன் அதான் ஏன் வாழ்க்கையில் மறக்க முடியாத விஷயம் மேலும் பார்த்தீங்கன்னா நான் ஏன் பையன் படிச்சிவிட்டு டிகிரி வாங்கும் போது என்ன கூட்டு காரில் கூட்டிகிட்டு போய் அவனுக்கு அணிவிச்ச கோட்டையும் எனக்கு அணிவிச்சு என்ன சந்தோஷப்படுத்தி பார்த்தான் அதுவும் எனக்கு மறக்க முடியாத நிகழ்ச்சி அப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்றுலாலாம் சென்று எல்லாத்தையும் கஷ்டக்கட்டம் நாங்கள் கஷ்டங்கள்லாம் மறந்து சந்தோஷமாக சுற்றி எல்லா இடத்தையும் பார்த்துட்டு வரும்போது குடும்பத்தோட அது எனக்கு மிகவும் மறக்க முடியாத நிகழ்ச்சியாக இருந்துது அது எனக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்ச்சி